டியூப் கிணருங்குறது ஒன்றும் கெடையாது அதை வந்துட்டு மோட்ரு வந்து கிணத்துக்குள்ள வச்சு ஓஸ் மூலிமா வந்து கிணத்துக்கு மேல் வந்து ஓஸ் வச்சு தண்ணி எடுக்கிறது தான் வந்து டியூப் கிணறுன்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு பெரிய கிணறு இருக்குது அதில் வந்துட்டு எல்லோருமே ஃபர்ஸ்ட்லாம் தண்ணி சேந்துதான் எடுத்துட்டு இருப்பாங்க இப்போ டியூப் கிணறுங்குறது வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் மக்கள்லாம் வந்துட்டு இதையும் சேந்து பயன்படுத்த ஆரம்மிச்சிட்டாங்க இது வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு லைனில் நின்று தண்ணி எடுத்து வீட்டுக்கு தேவையான எல்லா தண்ணியும் அப்படி தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு விளக்கி கழுவுகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த டியூப் கிணறு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு பக்கம் மக்கள் வந்துட்டு சேந்தும் எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்துட்டு ஓஸ் போட்டும் எடுத்துக்கலாம் அப்போது வந்துட்டு நடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து தண்ணி எடுக்கணும்ங்குறது இருக்காது அந்த டியூப் மூலிமா வீட்டுக்குத் தேவையான தண்ணி எல்லாமே வீட்டுக்கே வந்துடுர மாதிரி இருக்குது